இந்தியாவில் நாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட இடோம் ராமேஸ்வரம் பஸ்ட்டு ராமேஸ்வரத்தில் வந்து ராமர் வந்து இலங்கைக்கு போகணுன்னு சொல்லி பாலம் ஒன்று கற்களால் பட் கட்டப்பட்ட பாலத்தை பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டன் அந்த பாலம் ஒன்று அடுத்து வந்து தஞ்சை பெரியார் கோவில் தஞ்சை பெரியார் கோயிலில் வந்து அதோடய நிழல் வந்து கோபுரத்தோடய நிழல் வந்து கீழேப்படும் இப்போ அதோடய நிழல் கூட கீழேப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதோடய இது நான் போய் பார்த்துருக்கேன் அது ஒன்று திருப்பி போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை அடுத்து வந்து இது கன்னியாகுமாரி கன்னியாகுமாரியில் வந்து கடலூர் கடலில் திருவள்ளுவர் சிலை அங்கே ஒன்றுக்கு அதை நான் போய் பா பா நான் பார்த்துருக்கேன் திருப்பி மறுபடியும் போகணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது அதுக்கடுத்து வந்து பாஞ்சாலங்குறிச்சி பாஞ்சாலங்குறிச்சியில் வீரப்பாண்டி கட்டபொம்மன் நினைவு மண்டபம் அந்த மண்டபத்துக்கு நான் போயிருக்கிறேன் போனாவல எனக்கு அந்த இதில் வரலாற்றை பற்றி சில இது சொல்லிருக்காங்க திருப்பி மறுபடியும் அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படிங்குற ஒரு ஆசையாக இருக்குது வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு மண்டபத்துக்கு அடுத்து வந்து தஞ்சை இது டெல்லி நியூ டெல்லி செங்கோட்டை போய் பார்க்கணுனு ஆசை அதே மாதிரி மும்பையில் இருக்கிற மும்பையில் ஒரு இடத்துல அந்த ஏரியாவிலருக்கிற தாஜ்மஹால் தாஜ்மஹால் வந்து தன்னுடைய காதலிக்காக ஷாஜகான் கட்டப்பட்ட இது தான் தாஜ்மஹால் அந்த இடத்துக்கு நான் போய் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை நான் மட்டும் இல்லை என் ஃபேமிலியோடய கொண்டு போய் பையன் பொண்ணு வீட்டுக்காரி ஒய்ஃபு இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அந்த இடத்த பார்க்கணும் எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஆசை அதை போய் பார்க்கணுமுன்னு அவ்வளோ தான்